மூத்த குடிமக்கள் தொழில் நுட்பத்தை பயன்படுத்தும் போது பல்வேறு சிரமங்களும் ஆளாக்கப்படுகின்றன ஒரு சில மூத்த குடிமக்கள் இதன் மூலம் பயனும் பெறுகின்றனர் எப்படி சொல்லவேண்டும்மென்றால் ஒரு மூத்த குடிமக்கள் தங்கள் ஓய்வு பெறுகின்றனர் என்றால் அவர்கள் வந்து அனைவரும் ஏடிஎம் கார்ட் வைத்திருக்கின்றனர் அவர்கள் என்னா செய்கிறாங்கன்னா ஏடிஎம் கார்டு போயிட்டு வந்து வச்சு அந்த தொழில் நுட்பத்தின் மூலம் வந்து பணம் எடுக்கும் போது பயன்படுத்தும் போது அங்கே தொழில் நுட்பத்தில் வந்து பல்வேறு விதமான மொழிகள் இருக்கின்றன பல்வேறு விதமான மொழிகள் இருக்கும் போது தங்களுடைய தாய் மொழி இல்லாத பட்சத்தில் அவர்கள் சவால்களை எதிர்கொள்கின்றனர் அப்படி ஒரு தொழில் நுட்பத்தை நாம் வந்து உருவாக்குகிறோம் அல்லது கொண்டு வருகிறோம் என்றால் மூத்த குடிமக்களுக்கு பயனுள்ள வகையில் வந்து இருந்தால் வந்து அதுவும் நல்லாயிருக்கும் இது மாதிரியான வந்து ஒரு பேங்க்குக்கு போனாங்கன்னா வந்து அதுலேருந்து வரக்கூடிய இது எல்லாம் வந்து வீட்டுக்கு வருது ஒரு லெட்டரு இந்த டெக் ஒரு மெயிலில் எல்லாம் வந்து என்னா பண்ணுறாங்கனா வந்து இங்கிலீஷு ஹிந்தியில் வர்றது ஒரு ரயில்வேலில் போகும் போது அங்கே வந்து என்னா பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி இதே மாரி வந்து போர்டு எல்லாம் வச்சுருக்காங்க இதுலாம் இல்லாமல் கொஞ்சம் அனைத்து மொழி அந்தந்த ஸ்டேட்லேயே ஏற்றமாதிரி அந்தந்த லாங்வேஜில் வந்து வச்சுருந்தாங்கனா எல்லாம் வந்து நல்லாயிருக்கும்